கிராமப்புற விவசாயத்தில் திறமையான ஆளுகளை கண்டுபுடிக்கிறது எளிதான முறையில்லை அதை வந்து அதுக்கு அனுபவம் வாய்ந்த ஆளுங்க நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு கண்டுபுடிக்கிறது சிரமமா இருக்குது அப்போது வந்து அது சம்மந்தப்பட்ட ஆளுங்களை வந்து தேடி அவங்கள அணுகணும் அப்படி அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களோட நம்பரெல்லாம் வாங்கி ஏன்னா திறமையான ஆளுகள் அப்பப்போ வெளியூருக்கு வேலைக்கு போய்ட்றாங்க அப்போ அவங்களோட தொடர்பு எண்ணை வாங்கி வெச்சிட்டு அவங்களுக்கு அங்கே கொடுக்குற ஊதியத்தை விட நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோன்னு சொல்லி அந்த ஊதியத்தை எஸ்ட்ரா கொடுக்குறோம் இப்போ இருக்கிற தொழிலாளர் தினக்கூலி தொழிலாளர் சம்பளம் பார்த்தா நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்குது